எங்கள் எங்கள் கலாச்சாரம் அப்படினு பார்த்தா மாதவிடாய் காலத்துல வந்து பெண்கள் மேலே உட்காரக் கூடாது ஆண்களுக்கு நிகராக இருக்கக் கூடாது கீழே தான் உட்காரணும் ஷோஃபா சேர் அந்த மாதிரி இடத்துலலாம் உட்காரக் கூடாது அப்படின்ட்டு ஒரு இது இருந்துச்சு அப்புறம் ஒரு அளவுக்கு சுத்தமாக இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால அஞ்சு நாள் அவங்க எந்த வேலையும் செய்யக் கூடாது அப்படினு இருந்துச்சு அதற்கப்பறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகே ஈக்குவலாக இருக்கிறதுனால அந்த அளவுக்கு ப்ராப்ளம் இல்லை கொஞ்சம் சுகாதாரம் அப்போ வந்து அவங்க நீட் நீட்டாக இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் அப்படி இருந்தாங்க இப்போ நாகரிகம் இருக்க இருக்க அதிகரிக்க அந்த காலத்தில் எல்லாருமே அவங்களும் சுத்தமாக தான் கிளீனாக இருக்காங்க அப்படின்றதுனால ஆண்கள் எப்படியும் வருஷம் புல்லா அனுபவிக்கிற வலியும் அந்த மாதிரி தான் பெண்களோட அஞ்சு நாள் வலி அப்படினு புரிஞ்சதுனால பெண்களுக்கு நிகராக ஆண்களுக்கு நிகராக பெண்களும் இருக்காங்க அப்படின்றதுனால அது ஒரு விஷ்யமாகவே இல்லை மன்த் அவங்களுக்கு வராது மாதவிடாய் ஒரு பிரச்சனையும் இல்லை